இந்தியாவை பொறுத்தலைக்கும் நிறையாவே கலாச்சாரம் இருக்குது எப்படி சொல்றேன்னா தமிழ்நாட்டில ஒரு கலாச்சாரம் இருக்கும் கேரளாவில ஒரு கலாச்சாரம் இருக்கும் கர்நாடகாவில ஒரு கலாச்சாரம் இருக்கும் டெல்லியில ஒரு கலாச்சாரம் இருக்கும் பாலிவுட் என்பது வந்து என்னன்னா அவங்க சுற்று வட்டாரத்தில் இப்போ அவங்க ஒரு கலாச்சாரம் பின்பற்றுவாங்க அதைப் பற்றி அவங்க ஒரு படம் நடிச்சு இல்லை அவங்க பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் நடிக்கிறது வந்து அது அவங்களுக்கு பிடிக்கும் டோலிவுட்டுங்கிறது அதே மாதிரி தான் அவங்க ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்க ஒரு படம் எடுத்து அது அவங்க சம்மந்தமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது ரெண்டுமே வந்து மத்தவங்கள பாதிக்கிறதுன்னு சொல்லுறிங்கன்னா அது இல்லை ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்சதா அவங்க பண்ணிட்டுருக்காங்க இப்போ நான் வந்து லியோ படம் பார்த்து விஜய் போட்டிருக்க வந்து ஒரு சட்டை பிடிச்சிருக்கு அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கணும்னு நினைப்பேன் அதே மாதிரி தான் இப்போ டோ பாலிவுட்ல வந்து ஷாருக்கான் நடித்த படத்தில் வந்து அவரு போட்டிருக்க வந்து ஷூ நல்லாயிருக்கோ இல்லை ஃபேண்ட்டு நல்லாயிருக்கோ அது வந்து அவங்களுக்கு யாருக்கு ஈர்ப்பு இருக்கோ அவங்க வந்து அதை பிடிச்சி இது பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலாச்சாரத்தில் அவங்கவுங்க வாழ்ந்துட்டிருக்காங்க இப்போ நான் ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் படம் பார்த்தேன் அதில் த்ரிஷாவை வந்து குந்தவை கேரெக்ட்ர் பண்ணிருந்தாங்க அதில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதாப்பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் சரி நகைகளும் சரி இல்லை அவங்க வாய்ஸும் சரி அது அப்படி பண்ணியிருந்தாங்க அது ஒரு விதமான ஈர்ப்பு எ அந்தமாரி ட்ரெஸ் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்கள ஈர்த்திருக்கும் இது வந்து லியோ படத்தில் வந்து அதே வி த்ரிஷா நடிச்சிருக்காங்க அதே கதாப்பாத்திரத்துக்கு வேற மாரி உடை அணிஞ்சிருந்தாங்க அது யார் யாருக்கு ஈர்ப்பிருக்கோ அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதில் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுலயும் சரி ட்விட்டர்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி அந்த கதாப்பாத்திரத்தில் உள்ளவங்களோட ஆடையை இவங்க அணிந்து இவங்க அவங்கள போல வாய்ஸ் பேசி நிறைய பேர் பதிவிட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன்